என்னோடய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னா அது என்னோடய ஸ்கூலில் தான் என்னோடய ஃப்ரெண்டை நான் பென்சிலால் சும்மா தூக்கிப்போட்டேன் அவன் மேலே பட்டுருந்ததுனா என்ன ஆகும் எங்கள் சார் வந்து என்ன முட்டிப்போட வச்சுட்டாரு எங்கள் சார் என்ன முட்டிப்போட வச்சு உன்னோட ஃப்ரெண்டு யாரையாக வந்து திருப்பி முட்டிப்போட்டு நீ எழுந்து போடானாரு ஒரு ஒருத்தவன் கூட என்ன எனக்காக வரல எனக் நான் அதோடய தான் அதில் தான் புரிஞ்சுக்கிட்டேன் எவனையும் நம்பக் கூடாது நம்மளோட தனிமையில் தான் நம்மளோட தனியாக நம்ம சொந்த காலில் தான் நம்ம நிற்கணும் அப்படின் புரிஞ்சுக்கிட்டேன் அதிலேந்து யாரையும் அந்தமாரி தூக்கி போடவும் மாட்டேன் யாரையும் அவ்வளோவும் நம்பவும் மாட்டேன் என் நான் நம்புறவங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் கூட பிறந்தவங்க என்னோடய இன்னொரு நண்பன் அவ்வளோதான் வேறு யாரையும் நம்ப மாட்டேன் நான்